வணக்கம் சார் நான் சேலம்லிருந்து பேசுகிறேன் இது வந்துட்டு லக்ஷ்மி பிரகாஷ் உணவகம் தானே ஆ வணக்கம் சார் ஆ என்னென்னு இப்போ கேட்டீங்கனால் எங்கள் வீட்டில் நாளைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது பேர் வரமாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு சாப்பாடு நம்ப உணவகத்தில் தான் சொல்லலாண்ட்டு இருக்கோம் அதனாலே நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதாகருக்கும் அதுக்கு என்ன ஏது காசு அப்படிங்குறத பார்த்துட்டு நம்ப அதைக்கூட கட்டிக்கலாம் சார் இப்போ எப்படின்னா எங்களுக்கு ஐம்பது பேர் வராங்க ஒரு முப்பது சாப்பாடு எங்களுக்கு அனுப்பிடுங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க சாப்பாடுக்கூட என்னென்ன நீங்கள் கூட்டு பொரியல் அதெலாம் வைப்பி இருக்கட்டும்னு நானே சொல்லிடறேன் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ரெண்டு பொரியல் வச்சுருங்க அப்புறமா ஊறுகாய் வடை அப்பளம் வச்சுருங்க அதுக்கப்புறம் இலை வையுங்க கொழம்பு புளிக்கொழம்பு ரசம் கொழம்பு சாம்பார் பார்த்திங்கனா வே இது என்ன சாம்பார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கனா கத்திரிக்காய் சாம்பார் வையுங்க இல்லைன்னா முருங்கக்காய் சாம்பார் வையுங்க இல்லைனா முருங்கக்காய் சாம்பார் வையுங்க அது வந்துட்டு உங்கள் கடையில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா ரசம் வேணும் எங்களுக்கு மோர் தயிர் பாயாசம் ஸோ இதெல்லாம் வந்துவிட்டு எங்களுக்கு வேணும் எப்படின்னா நீங்களே ஒரு பாத்திரத்துல போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கனா எங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும் இது வந்துட்டு எங்களுக்கு சிறப்பு கோரிக்கையாக வச்சுருங்க ஏனால் நீங்கள் நூறு சாப்பாடுக்கு மேலே கொடுத்தாதான் நீங்களே கொண்டு வந்து கொடுப்பீங்க அதுக்கும் கீழே கேட்டோம்னால் எங்களை பாத்திரம் எடுத்துகிட்டு வர சொல்லுவீங்க அதனாலே இது ஒரு சிறப்பு கோரிக்கையாக நான் கேட்குறேன் ஏனால் எங்களுக்கு இங்கே எல்லாத்தையும் வரவங்களை கவனிக்கணும் ஸோ வந்து வாங்கிட்டு போறத்துக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அதனால் நீங்கள் வண்டி வச்சு அம்ச்சு விட்டீங்கன்னால் அந்த வண்டிக்குக்கூட வாடகை நாங்களே என்னவோ பேசி அதை கொடுத்துறோம் ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போலே எல்லாம் சாப்பிட உக்கார்ந்துருவாங்க எங்களுக்கு ஒரு பன்னெண்ட்ரை டு ஒன்று அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் வந்து சேர்கிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் செஞ்சுருங்க நீங்கள் சரின்னு சொன்னிங்கன்னால் நான் மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லிடுவேன் என்னனால் நம்ம வீட்டு விலாசம் அதுக்கப்புறமா எத்தனை சாப்பாடு என்ன ஏது ஸோ அதெல்லாமே சொல்லிடுவேன் ஸோ இதெல்லாம் தான் எங்கள் எனக்கு வேணும் இது நம்ப கடையில் கிடைக்குமா நாளைக்கு எனக்கு கிடைக்குமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கனா நான் உங்கள்கிட்டையே நான் என்ன ஏதுனு சொல்லிடுவேன் இல்லைனா வேறு கடை பார்த்து நான் சொல்லிடுவேன் எதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன்னு பார்த்திங்கனா உங்கள்கிட்ட நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லையுமே நிறைய பேர் பரிந்துரை பண்ணிணது உங்கள் கடை தான் அதனாலே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க